லாக்டவுனில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி அப்பா வந்து சிக்கன அதுக்கு என்ன எல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிகிட்டு வந்து வச்சார் அம்மா அம்மா தான் செய்யிறதாக இருந்துச்சு அம்மா வந்து ஊருக்கு போயிவிட்டாங்க அதனால் நான் தான் செய்ய நான் தான் செய்யிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு அப்போ வந்து கூட வந்து காய் எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு சிக்கன்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டார் எப்படி செய்யிறதுன்னு தெரியலை எனக்கு ஸோ அதனால் நான் வந்து யூடியூப் வச்சிவிட்டேன் யூடியூப் வச்சிவிட்டு எப்படி செய்யறது இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன் போடணும் என்ன ஊற்றணும் அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் என்னடா இது போட்டு எதுவுமே ஆகலன்னு பார்த்தா பார்த்தா கீழே கேஸ் ஆன் பண்ணலை ஸோ அதுக்கு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி குக் எல்லாத்தையும் பண்ணி குக்கர் போட்டு மூடிவிட்டு வச்சுட்டேன் பா அப்புறம் பார்த்தா குக்கர் மேலே வந்து எதோ விசில் போடணுமா அந்த விசில் போடலை அப்புறம் பார்த்தா அதில் இருந்து புக புகையா வருது எனக்கு பயமாயிருச்சு அப்பா அப்பப்பா எதோ புக மாதிரி வருதுப்பா என்னென்னு தெரியலைப்பா அப்பாவை கூப்பிட்டா ஏம்மா விசில் போடணுமா அப்படினு சொல்லிவிட்டு அப்பா விசில் போட்டார் அப்புறம் விசில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எடுத்து வச்சு சாப்பிட்டோம் ஸோ லாக்டவுனில் நான் ட்ரை பண்ணது அந்த ஒன்று தான் பிரியாணி மட்டும் தான்